நான் வந்து உங்கள்கிட்ட யூடிபிஐ மூலமாக பணம் செலுத்தலாம் அப்படின்னு கேட்டுட்டிருக்கேன் நீங்கள் அதுக்குண்டான முயற்சிகளையும் செயல்களையும் செய்யாமல் நீங்கள் ஒரு விஷயத்த பேசிட்டிருக்கிங்க எங்ககிட்ட பணம் அந்த அளவுக்கு நான் கொண்டு வரலை காரணம் என்னென்னா எப்பையுமே வந்து யூடிபிஐ இருக்கிறதுனால நாங்கள் அதை நம்பியே வரோம் நீங்கள் வந்து சரியான அமைப்புகளை ஏற்படுத்தணும் அதுக்குண்டான ஏற்படுத்தணும் நீங்கள் வந்து எப்போயுமே யூடிபிஐ வெச்சுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏனால் கவுர்மெண்ட்டு வந்து நல்ல விஷயங்கள ஏற்படுத்திருக்கு இந்த யூடிபிஐ வந்து இந்த இன் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் அனைத்து விஷயங்கள்லுமே நல்ல அமைப்புகளை ஏற்படுத்தி நல்ல விரைவாக அவங்கவுங்க செயல் முறைகளையும் செயல்பாடுகளையும் செஞ்சுட்ருக்காங்க நீங்கள் இந்த டைமில் வந்து நல்ல முறையில் இல்லை யூடிபிஐ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டிருக்கிங்க இது வந்து இந்தியா வளர்ச்சிக்குண்டான முன்னேற்ற அமைப்பாடுகளில் இல்லைங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போயுமே ஒரு கை அடங்க கைப்பேசி வாங்கிச்சு வெச்சுக்கிட்டு அதில் என்னென்ன இருக்கோ யூடிபிஐ என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையுமே வாங்கி வெச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா நாங்கள் எப்படி உங்களுக்கு பணம் செலுத்த முடியும் பணம் தெ செலுத்த முடியல அப்படின்னா நாங்கள் எப்படி எங்களுக்கு விரைவான செயல்கள் போக முடியும் ஏனால் எங்களுக்கு அடுத்தடுத்த வேலைகள் இருக்குதுங்க நீங்கள் உங்களுக்காக வெச்சுக்கிட்டு நாங்கள் பேசிகிட்டு கேட்டுட்டு இருக்க முடியாது இருப்பினும் வந்து இந்தியாவை எப்பளோ எவ்வளோவோ முயற்சிகளும் முன்னேறி போயிட்டிருக்கு அதில் யூடிபிஐயையும் ஒன்று யூடிபிஐயே இப்போ ஒரு கீழ்தளத்தில் இருக்கிறவுங்க கூட அது முறையாக பயன்படுத்தி நல்ல ஒரு பண வரவுகளையும் நல்ல ஒரு வ வணிக நோக்குளையும் நல்ல ஒரு விஷயங்களையும் பண்ணிட்டிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது தான் நம்ப எப்போயுமே முன்னேற்றத்தை நோக்கி போகணும் இந்த முன்னேற்றம் இல்லாமல் நீங்கள் வந்து யூடிபிஐ இல்லை அப்படின்னு சொல்றது ஆயிரத்தி தொளாயிரத்தி எண்பதுக்கு முன்னாடி இருக்கிற காலகட்டங்களில் இருக்கிற மாதிரி நீங்கள் இருக்கீங்க அதுவும் நீங்கள் ஓட்டி வந்த வாகனமும் சரி நீங்கள் இருக்கிற ஒரு சீருடை இல்லாமல் இருக்கிறதும் உங்கள் வாகனங்களும் முறையாக பராமரிக்காத அமைப்புகளில் இருக்குது பராமரிக்கும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சினைகள் இல்லாமல் போகும் ஒரு ச ஒரு ஒரு வாடிக்கையாளர் கூப்பிடறாரு அப்படிங்கும்போது நீங்கள் அந்த காலகட்டகத்தில் அவரு கூப்பிட்றக்கூடிய காலகட்டங்களுக்கும் நேரத்திற்கும் நீங்கள் போய் சேர்ற மாதிரி ஒரு அமைப்புகள் ஏற்படும் அது கவனிக்காத பட்சத்தில் உங்கள் வண்டி வாகனங்களில் முறையாக கவனிக்காத பட்சத்தில் நீங்கள் எப்பையுமே பின்னோக்கி இருக்கிற மாதிரி ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் வ வாகனங்கள் உள்ளார மிகவும் அசுத்தமாகவும் இருக்குது அசுத்தமாக இருக்கிறது வந்து நீங்கள் எப்படி கொண்டு போகறீங்கன்னு தெரியிலை ஆனால் நீங்கள் முறையாக சுத்தமாக வைச்சுக்கொள்ளுங்க முதல்ல உடமும் உடம்பும் உள்ளமும் மட்டும் சுத்தமாக இருந்தால் பற்றாது சுற்றுப்புறமும் சூழ்நிலையும் நன்றாகவே இருக்கணும் அதுக்காக உங்கள் வாகனத்தை எப்போயுமே ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது சுத்தப்படுத்துங்க நம்ப பிரதமர் ஐயா வந்து சுத்தப்படுத்துறதறத்துக்குண்டான முன்னோடியாக கொடுத்து சுவச் பாரத் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக இந்தியாவே சுத்தமாக இருக்கணும்ற முறையில் போராடி கொண்டு இருக்கிறார் அப்படி இருக்கும்போது நம்பளும் நம்மளோடய சுற்றமும் சுற்றி இருக்கிறவங்களும் நம்ப முதல்ல சுத்தமாக நம்ப இடத்த வெச்சுக்கணும் அப்படி இருக்கும்போது நீங்கள் சில அசௌகரியங்களில் வரக்கூடிய வாடிக்கையாளர்களுகளுக்கு தரிங்க எப்படி அப்டின்னா சுத்தம் இல்லை நீங்கள் பேசும் விதமும் சில டைம் சரி இல்லாமல் இருக்குது அது எல்லாமே நீங்க பாதிலையே என்னோடய நண்பர்கள் உங்களோடய நிறுவனத்தில் ஏறி வா வண்டி வாகனத்தில் அமர்ந்து அதுக்கப்புறோம் என்ன சொல்றிங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த வாகனம் இங்கே போகாது நாங்கள் நடு வழியில் இறக்கி விட்டு விட்டுவிடுவோம் அப்படின்ற அமைப்புகளெலாம் நீங்கள் சொல்றிங்க இதெல்லாம் சரியான முறைகளே இல்லை உங்கள் நிறுவனத்துக்கிட்ட நீங்கள் சொல்லுங்க இதெல்லாம் எங்களால் சொல்ல முடியும்னா நாங்கள் சொல்கிறோம் உங்கள் மேலாளர் உங்கள் நிறுவன உதவியாளர் நிறுவன தலைவர் யாரையாவது அணுகி அவங்க மூலமாக சொல்லுங்க இல்லைன்னா அவர்கள எப்படி அணுகணுங்கிற முறையை எங்களுக்கு சொல்லுங்க இதெல்லாம் நாங்கள் அவங்களுக்கு சொல்கிறோம் முதன் முறையாக நீங்கள் சொல்லணும் நீங்கள் சொல்லி அது கேட்கலை அப்படின்னா நீங்கள் வா வரக்கூடிய வாடி வாடிக்கையாளர்கிட்ட ஒரு ஒரு ஒரு விஷயங்கள அவங்களுக்கிட்ட சொல்றத்துக்கு உண்டான அமைப்புகளை நீங்கள் ஏற்படுத்துங்க யூடிபிஐ இப்போ விஷயத்துக்கு வருவோம் யூடிபிஐ வந்து உங்கக்கிட்ட இல்லை அப்படின்னா மற்றவர்கள்கிட்ட இருந்து கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கிலாம் இதுக்குன்னு சில தட்டச்சு கணிக கணினிகள் மூலமாகவே இது எல்லாமே வந்து பயன்பாட்டிற்கு உள்ளது நம் க கையில் உள்ள தொலைப்பேசியின் மூலமாகவும் இது வந்து நல்லாவே கொண்டு போயிட்டிருக்காங்க இது வந்து இந்தியாவில் முழுமையான பயன்பாட்டிற்கு இந்த யூடிபிஐ வந்து உள்ளது சில நேரங்களில் என் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சில நேரங்களில் அது வேலை செய்யாமல் போகிறத்துக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது இருப்பினும் நம்ப வளர்ச்சியை நோக்கி போகணும் அந்த வேலை செய்யாமல் இருக்கிற குறைபாடுகளை அவங்க ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காங்க எப்போயுமே நம்ப அதுக்குண்டான விஷயங்கள் செய்யும்போது நம்ப மேலே மேலே வந்து கொண்டு இருக்கலாம் எனவே உங்க வண்டியில் நீங்கள் யூடிபிஐ வெச்சுக்கோங்க வெச்சுட்டு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள்கிட்ட நல்ல முறையில் பேசி நல்ல சீருடை நல்ல சுத்தமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி நன்றாக வண்டியையும் பராமரித்து வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு நல்ல ஒரு ஒரு திறன்பட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் நல்ல ஒரு நிறுவனத்தில் இருக்கற மாரி ஒரு அமைப்பை நீங்க ஏற்படுத்தணும் இது தான் எங்களோட கோரிக்கையே தவிர நீங்கள் பேசுவதன் மூலமாக ஏனால் இப்போ இருக்கிற வந்து இறங்கிருக்கேன் நான் இப்போ பேசுவேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நான் என்னோடய வேலையை பார்த்துட்டு போயிடுவேன் நீங்கள் உங்களுடைய வேலையை பார்த்துட்டு போயிடுவிங்க அப்படி இருக்கும்போது எல்லா இடமும் சுத்தமாக இருக்கணும்ற எண்ணங்கள் எல்லாருக்கும் வர வேண்டும் அதனால் நீங்கள் சுத்தமாக இருங்க நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு போகணும் அப்படின்னா இந்த யூடிபிஐ யூஸ் பண்ணுங்க நான் திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப சொல்றத்துக்குண்டான காரணம் இந்த யூடிபிஐன்னு சொல்றத்துக்குண்டான காரணம் நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ வந்து வாடிக்கையாளர்களுக்கு பணத்தை சீக்கிரம் பெற்றுக்கொள்கிறீர்களோ அதுக்கப்புறோம் உங்கள் வேலையை நீங்கள் நீங்கள் சீக்கிரமாக பார்க்க போலாங்க எங்கள் வேலையை நாங்கள் சி எங்களுக்கும் சீக்கிரமாக அமையும் எங்கள் வேலைய சீக்கிரமாக முடிக்கறதுக்குண்டான அமைப்புகளும் ஏற்படும் நாங்கள் எங்கள் வேலையை வந்து நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கும் சீக்கிரமாக போய் சேர்வோம் அடுத்து அடுத்து எங்களுக்கு ஏன்னால் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் அவசரகதியில் போயிட்டு கொண்டிருக்கிறது அப்பொழுது முன்னெல்லாம் வந்து வங்கியில் போயி பணம் பணிய வ பணம் வந்து எடுக்கறதும் சரி பணம் செலுத்துறதும் சரி கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அப்படின்னு காத்துகொண்டு இருந்த காலகட்டங்களெலாம் இருக்குது அதை எல்லாமே விடுத்து இப்போ வங்கிகளுக்கு ஆட்கள் போகிறதே மிகவும் குறைவாயிட்டுது அப்படி இருக்கிற விஷயங்கள்ல நீங்கள் இன்னும் பின் தங்கி இருக்கிறீங்க அப்படின்றத நான் சு நா உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் நீங்களே தெரிஞ்சுக்கணும் அப்படி இருந்த காலகட்டங்களில் நீங்கள் பார்க்கும்போது மிகவும் போராடி மிகவும் இன்னும் சொல்லப்போனால் வங்கிகளில் கணக்கே இல்லாத காலகட்டங்களெலாம் இருந்தது ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை ஏழை மக்களுக்கும் சரி நகர நகர்ப்புற மக்களுக்கும் சரி கிராமப்புற மக்களும் சரி அனைத்து தட்டு மக்களுக்குமே இந்த வங்கி கணக்கு கொண்டு வந்திருக்கறாங்க இந்த வங்கி கணக்கில் வெச்சுட்டு வெச்சுட்ருக்கிங்க இந்த வங்கி கணக்கை நீங்கள் உங்கள் கணினி கைப்பேசியில் கொண்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகப்போகுது அதனால் நீங்கள் இதை வ என்னோடய பேச்சை நீங்கள் முழுமையாக கேட்டு இந்த யூடிபிஐ மூலமாக பணம் செலுத்துறத்துக்குண்டான அமைப்புகளை நீங்கள் நல்ல முறையில் ஏற்படுத்தி நல்ல வாடிக்கையாளர்களையும் நட்பேறுகளை பெறுங்க